காலப்போக்கில் புகைப்படம் எடுத்தல் எப்படி மாறிவிட்டதுன்னு கேக்கிறீங்க அதாவது காலப்போக்கில் என்ன புகைப்படம் புகைப்படம் எடுத்தல் எப்படி மாறிவிட்டதுன்னா அந்த காலத்தில் வந்து ப்ளாக் அண்ட் ஒயிட்டு எடுப்பாங்க நம்ம போட்டோ ஸ்டுடியோவுக்கு போய் நாம் எடுப்போம் போட்டோ ஸ்டூடியோவுக்கு நாம் போய் எடுப்போம் ப்ளாக் அண்ட் ஒயிட்டாக வரும் கலராக இப்போதுலாம் கலராகவே எடுப்பாங்க எடுக்கிறாங்க பழைய கேமராக்களுக்கும் புதிய மொபைல் கேமராக்களுக்கும் என்ன வித்தியாசம்னு கேக்கிறீங்க பழைய கேமாரான்னா வந்து நின்று இப்படி இது பண்ணிட்டு நிறைய பக்கத்தில் நிறைய செட்டிங் லைட்டுங்க அது இது இருக்காது ஒரே ஒரு இது போட்டு என்னவோ மூடி போட்டு என்ன பிச்சர் என்ன சொல்வாங்க அதை போட்டு எடுப்பாங்க இப்போது வந்து மொபைல்லேயே கூட எடுக்கலாம் ஏதாச்சும் ஒரு சின்ன இதுனாலும் ஃபோனில் எடுத்துக்கிறாங்க எடுத்து அப்பப்போ அட் அ டைம் பத்து நிமிஷத்திலையே கழுவிறாங்க அதனால விஞ்ஞானம் வந்து வளர்ந்துடுச்சி அதனால் வளர்ந்துடுச்சி இப்போது எளிதாக இருக்கிறதா இப்போது எளிதாக தான் இருக்குது சொல்கிற அளவுக்கு இல்லை பிரச்சனை இல்லை இப்போ எல்லாமே எளிதாக தான் இருக்குது அந்த காலத்தில் எல்லாமே சைலண்ட்டாக இது ப்ளாக் அண்ட் ஒயிட்டாக ஒரு இதுவாக இருக்கும் இப்போது வந்து கலர் கலராக நம்மளுக்கு எப்படி டிசைன் பிடிக்குதோ அப்படிலாம் எடுக்கிறாங்க இப்போது கேமராவாகட்டும் புகைப்படமாகட்டும் எதுவாக இருந்தாலும் கேமராஸ் எல்லாமே இப்படி தான் இப்போ இந்த காலம் மாறிபோச்சு நல்லா இருக்குது இப்போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து கம்ப்யூட்ரு காலம் ஆகிப்போச்சி இப்போ எல்லாமே இப்படி இப்படின்ற நொடியில் நொடி நேரத்தில் எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு நடக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்பைக்கும் இப்பைக்கும் இதான் வித்தியாசம் வேறு எதுவும் இல்லை